இப்போ வந்து ஒரு நிறுவனம் வந்து எங்கள் எங்கள் ஊரிலலாம் இருக்கு அவங்க வந்து நிறையா நிறையா இது தொழில்நுட்ப வசதியெல்லாம் வந்து தருவாங்க அதுவும் இல்லாமல் பசங்களுக்கு வந்து நிறையா தொழில்நுட்பம் எல்லா துறைகளிலயும் என்னான்னாலாம் தொழில்நுட்பம் வேணுமோ அதை சரி செய்யறதுக்கும் தேவையான எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும் அவங்க வந்து இந்த பிளம்ப பிளம்பர் எலக்ட்ரீசியன் அந்த ஒயரிங் வேலை அதெல்லாம் வந்து செய்யறதுக்கு வந்து ஆள்ளெல்லாம் ரெடி பண்ணி அவங்க அனுப்பி விடுவாங்க அதெல்லாம் வந்து இது மக்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து மாணவர்களுக்கு எல்லாம் இப்போ வந்து அவங்க என்ன தொழில்நுட்பத்தில் என்ன கற்றுக்க விரும்பறாங்களோ டைப்ரைட்டிங் அதை வந்து இப்போ ஸ்கூல் காலத்துலேருந்தே அவங்க வந்து ஸ்கூல் படிக்கும் போதே அதெல்லாம் கற்று தர ஆரம்பித்திடறாங்க ஏன்னால் இந்த அரசு படிப்புக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து மதிப்பெண் வந்து குறையும் போது அந்த டைப்ரைட்டிங் மூலமாக நம்ம வந்து மார்க் அதிகமாக எடுத்தவங்களை விட நம்பளை வந்து சேர்த்துக்க வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த டைப்ரைட்டிங் வந்து ரொம்ப நிறைய பேர் கற்றுக்கறாங்க அது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அதுவும் இல்லாமல் அரசு பணியில் வந்து அதிக பேரை அது வந்து எடுத்துக்கும் அதனால் தான் வந்து அந்த மாதிரி டைப்ரைட்டிங் கிளாஸ்லாம் நிறையா பேர் போகிறாங்க இது தான் வந்து இந்த தொழில்நுட்பம் வந்து ரொம்ப மாணவர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது இது அவங்க நல்லது அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது